ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ராஜி மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஓகே மேம் இன்னும் பண்டிகை இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு மேம் இன்னும் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு கிச்சன்னுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சரியா கிச்சன் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டா ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஆமாம் மேம் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ரெண்டாவது ரூமுக்கு வந்துடுலாம் மேம் அப்புறம் பெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு நாள் வாஷிங்க்கு கீழ வச்சுக்கலாம் மேம்

ஆமாம் மேம் ஆமாம் மேம் பண்டிகை வர்றதுனால கண்டிப்பாக ஒயிட் வாஷ் பண்ணி தான் ஆகணும் மேம் அப்படி இல்லைன்னாலும் ஃபர்ஸ்ட்டு ஒயிட் வாஷ்க்கு ஃபர்ஸ்ட்டு ஆளுங்க வரவச்சிடலாம் மேம் வ வச்சிவிட்டு ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டு வா ஒயிட் வாஷ் பண்ணம்போது ஒவ்வொரு ரூம்மாக வேணுன்னா ஒவ்வொரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம் இன்னும் எப்படியும் டூ டேஸ் ஆயிடும் மேம்

வா ஆமாம் மேம் ம் அதெல்லாம் பண்ணி வச்சிவிட்டாலே ஆட்டோமேடிக்காக ஒயிட் வாஷ் பண்ணப் பண்ண அந்த அந்த ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த திங்ஸ் அந்த அந்த இடத்துக்கு இது தெ செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மேம் ஆமாம் மேம்

ஆ ஓ ஓகே மேம் ஓகே ம் ஆ இல்லை மேம் அதான் வந்து ரெண்டும் முடிச்சிவிட்டிங்கனா அப்புறம் பூஜை ரூம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் முன்னாடியே அதெல்லாம் க்ளீனிங் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு தான் பண்டிகைக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அப்புறம் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் சரி மேம் சரி